எனக்கு ரொம்ப மனதுக்கு கஷ்டமான இப்போ இந்த புக்கு படித்து என் மனதுக்கு கஷ்டன்னு வந்து சொல்கிறது என்னென்னா கருட புராணனு ஒரு புக்கு என் பையன் வாங்கின்னு வந்தான் மெட்ராஸ்லருந்து அந்த புக்கே படிச்சுட்டு நான் ஒருநாள் பூரா அழுந்தானா அழுந்தானா அப்படி ஒரு அழுவ அழுந்தோம் நம்ம செத்து போய்விட்ட பின்னாடி இது என்ன நம்ம நல்லது செஞ்சோம் கெட்டது செஞ்சோம் அதெல்லாம் இல்லை அப்படி ஒரு மனதுக்கு கஷ்டமான இதெல்லாம் இருந்துச்சு பார்ரா மனுஷன் வாழ்க்கையே இவ்வளோ தான் ஆனால் நம்ம என்ன நம்ம ஜனம் ஒரு ஆட்டம் போடுது அப்படின்ட்டு எனக்கு ரொம்ப கஷ்டம் ஆகி போயிடுச்சு அந்த புக்கேவால் எனக்கு வாழ்க்கைலியே மறக்கவே முடியாது நான் வந்து ஏன் அப்பயும் எங்கள் வீட்டு அந்த இதுலேயே சிலாப்பிலே வைச்சுனுங்கறேன் நான்